எங்கள் ஊரில் வந்துட்டு கலைத்திறன் அதிகமாக இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எங்கள் ஊரில் ரொம்ப போற்றப்படும் கலைநிகழ்வு நிகழ்ச்சிகளும் நிறையாருக்கும் கூத்து நாடகம் இது போன்றுலாம் நடக்கும் திருவிழா காலத்தில் கூத்து நாடகத்தெலாம் அதிகமாக விரும்புவாங்க ஒரு வாட்டி செய்தி தாள்லில் கூத்து நாடகமெலாம் வந்து பட்டிய கிளப்பிட்டு போட்டாங்கள் நெய்வேலில் வந்துட்டு கூத்து நாடகம் அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்வாங்க இங்கேலாம் ரீயலிஸ்டிக்காக ரொம்ப உண்மையாக தத்துரூபமாக நடுச்சுருக்கன்னு சொல்வாங்கள் கூத்து நாடகம் பற்றி பேசணும்னா அது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கூட வேலையாடி ஓடி ஆடி கொளவு உழச்சி கலச்சுருக்கும் போது கூத்து நாடகம் தான் நம்மளுக்கு அப்போப்ப ஒரு சந்தோசத்தை கொடுக்கும் எங்கள் ஊரில் வந்து திருவிழா காலத்தில் கூத்து நாடகமெலாம் போட்டாங்கன்னா நான் உடனே ஓடி போய் பார்க்க ஆரமிச்சிருவன் ஏன்னால் அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோசத்தை கொடுக்கும் கர்ணன் கதை துரியோதனன் கதை ராமாயணம் கதை மஹாபாரதம் கதை எல்லா கதையும் வந்துட்டு நாடகத்தில் போடுவாங்க அதை செய்தித்தாளில் அடுத்தும் எடுத்தும் காட்டுகிறார்கள் செய்தித்தாளில் காட்டுறது எனக்கு ரொம்ப பெருமையாருக்குது